ஹலோ சுமன் டிராவல்ஸாங்க நாங்கள் வந்து பெர்பெரியான் குப்பத்துலேருந்து பேசுகிறோங்க அவங்க வந்து கோடை விடுமுறைக்கு வந்து எங்கேயாது வெளியில் போகலான்ட்டு முடிவு பண்ணிருக்கோம் அதுதான் ஊட்டிக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணிருருக்கோம் அதனால எவ்வளோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்தமாதிரி அமௌண்ட்டு பேசிக்கலாங்க டூர் வந்து ஒரு த்ரீ டேஸ் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நாலு பேர் போகிறத்துக்குன்னா எவ்வளோங்க அமௌண்ட்டு கேட்பீங்க சரிங்க சரிங்க ஆறு பேர் போகணுன்னா எவ்வளோங்க

ஐயோ அவ்வளோலாம் தரமுடியாதுங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க ஆறு பேர் வரோம்ல நாங்கள் சரிங்க ஆ ஒரு எயிட் தொளசண்ட்ன்னா ஓகேவாங்க சரிங்க ஓகேன்னா ஃபோன் பண்ணுங்கள் சரிங்க